திருப்பூர்ல வந்து சுகாதாரக் கேடு வந்து அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அதிகமாக வந்து குப்பைகள் வந்து இருக்குது அந்த குப்பைகளை அகற்றதுக்காக அரசாங்கம் வந்து நிறைய தூய்மை பணியாளர்களை வந்து பணி நியமனம் செஞ்சிருக்காங்க அவங்க வந்து அவங்களோட பணியை வந்து சரியாக தான் பார்த்துட்டு வராங்க ஆனால் அவங்க எண்ணிக்கையில வந்து போதிய அளவுக்கு இல்லை மக்கள் வந்து காலையில தூய்மை பணியாளர்கிட்ட அவங்களுடைய குப்பைகளெல்லாம் கொட்டுறாங்க அதுபோக எச்சா இருக்குது குப்பைகள் எல்லாமே வந்து மக்கள் வந்து ரோட்டிலயே கொட்டிடுறாங்க அதனால் வந்து எங்களோட மாவட்டத்தில் அதிகமாக வந்து சுகாதாரக் கேடு வந்து ஏற்படுது நிறைய குப்பைகள் தேங்க தேங்க நிறைய வியா வியாதிகள் வந்து பரவ ஆரம்பிச்சிடுது கொசுக்களும் வந்து அதிகமாக வந்து பெருக ஆரம்பிச்சிடுது அரசாங்கத்தால் இதை வந்து கையில எடுத்து இதை வந்து சிறப்பாக செய்ய முடியும் ஆனால் வந்து அரசாங்கம் வந்து இதை வந்து கையில எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க எங்கே திரும்புனாலும் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைமேடுகளாகவே இருக்குது அந்த குப்பைகள்னால் வந்து நிறையா வந்து கேடு தான் வந்து மக்களுக்கு வந்து விளைவிக்குது இந்த குப்பைகளை அகற்றதுக்கு நிறைய என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸும் வந்து முயற்சி செய்கிறாங்க அவங்க முயற்சி செஞ்சாலும் நிறைய குப்பைகள் வந்து தினமும் வந்து தேங்க ஆரம்பிச்சுடுது அதனால் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து பிளாஸ்டிக் குப்பைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகரிச்சிகிட்டுருக்குது அரசாங்கம் இந்த பிளாஸ்டிக்கை தடுக்க நிறைய சட்டத் திட்டங்கள் வழி வகுத்தாலும் மக்கள் வந்து அதை அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுறதுல்ல கடைகள்ல வந்து பிளாஸ்டிக் விற்பனை செய்றதுக்கு வந்து தடை போட்டாலும் மக்கள் வந்து பிளாஸ்டிக்கை வந்து வித்துகிட்டு தான் இருக்காங்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதிகபட்சமாக பயன்படுத்துறங்காட்டி நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து மாசடைது அரசாங்கம் வந்து இதை கண்டும் கண்டு கொள்ளாத மாதிரி வந்து இருக்காங்க அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உடனே வந்து கவனத்துக்கு எடுத்து அரசாங்கம் வந்து சரி செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி